ஹலோ சார் வணக்கம் சார் இப்போ வந்து நான் வந்து ரெண்டு மூணு பில்டிங் எடுத்துருக்கேன் சிமெண்ட் என்ன ரேட்டில் சார் போகுது உங்களுக்கு ஆ அல்ட்ரா அல்ட்ரா டெக் அல்ட்ரா டெக் என்ன ரேட் போகுது செட்டிநாடு போகுது ஜேஎஸ்டபுள்யு

சிமெண்ட் எனக்கு எனக்கு வந்து நிறைய தேவைப்படுதுங்க அதுக்காகத்தான் சரி உங்கள் கடையில கேட்கலான்ட் விசாரிச்சிட்டு இருக்கேன் ம் ம்ம் சரி செங்கல் எப்படி சார் எப்படி போதுங்க அப்படியா ஒரு ஒரு கல்லா கிலுரியா சரி எம்சாண்ட் அப்டிங்களா ம் சரி அது கட் கட் ஆமாம் கட்டடிம் கட்டுறதுக்கு கட்டடித்துக்கு தனியாக வரும் பூ பூச்சிக்கு தனியாக வரும் அது பி சாண்ட்ன்றது பூச்சி வேலை செய்யறது ஆ அது என்ன ரேட் சார் வருது பி சாண்ட் எம்சாண்ட் கட்டடிம் கட்டுறது ம் சரி இப்போ இப்போ அது நிறைய நிறைய நிறைய தேவ் நாங்கள் வந்து கிருஷ்ணகிரி ரெண்டு மூணு பில்டிங் எடுத்துருக்கன் சார் அது தான் விலை எதாவது குறைக்க முடியுமான்னு கேட்டுகிட்டு இருக்கேன் சரி செங்கல் எல்லாம் ஒரு பத்து பதினைஞ்சு ஒரு பத்து பைஞ்சாயிரம் தேவைப்படுது செங்கல் எம்சாண்ட் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு லோடு தேவைப்படுது சிமெண்ட்டு நமக்கு நிறைய தேவைப்படுது ஏனா கருங்கல் இருக்குங்களா உங்கள்கிட்ட கருங்கல் தேவைப்படுது அவர கொஞ்ச விசாரிக்கிறிங்களா என்ன ரேட் போகுது அப்படின்ட்டு சரி ஓகே ஓகே அவர் கொஞ்ச விசாரிச்சு வைங்க நான் உங்களை வந்து நேரில் வந்து கான்டாக்ட் பண்ணுறன் ஆ அதுக்கு அப்புறோ நான் ஃபோன் பண்ணிவிட்டு வரன் சார் வரும்போது அங்கே தான் அந்த அட்ரஸ்ல தான இருக்கிங்க ஓகே நான் வந்து நேரில் பார்த்து உங்களுக்கு என்னன்றதை சொல்லுறன் ஓகே ஓகே சார் நான் வைக்கிடுங்ளா